அப்படி கிடையாது சமைக்கிறது வந்து எல்லாருமே யார் வேணா சமைக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து ஆண்களும் சமைப்பாங்க ஒரு நேரம் ஒரே நேரத்தில் வந்து ஒரு விஷயங்கள் ஒரு சமையலை வந்து அவர்களும் இன்னொரு சமையலை வந்து நாங்களும் அப்டின்னு சொல்லி பிரிச்சுக்குவோம் அந்த மாதிரி மாற்றிக்கிட்டு ரெண்டு பேரும் ஈக்வலா ஷேர் பண்ணி தான் செய்வோம்